கிராமம் கிராமம் வந்து இப்போது வந்து எவ்வளோவோ நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேறி இருக்குது அந்தளவுக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டு ரோட்டில் எந்த வீட்டிலையுமே வந்து மின்சாரம் பற்றி என்னென்னே தெரியாது அதனாலே இந்த விளக்கு லைட்டு அதை வெச்சுதான் வந்து என்ன செய்கிறாங்க பயன்படுத்தின்னு இருந்தாங்க ஆனால் இப்போது வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் பொதுவாக வந்து கரண்டு இல்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இல்லை அவங்க இப்போது வந்து க ஒரு ஒரு மழை பேஞ்சு காற்று அடிச்சுச்சின்னா கூட கரண்டு ஃபேன் ஃபேன் இல்லைன்னா தூங்காமல் இருக்க முடியலை அதுக்கு வந்து தேவை வந்து இன்வெட்டரு அதுக்கு சார்ஜ் எல்லாம் சார்ஜ் ஏற்றி வச்சிக்குது அதேமாதிரி ஒவ்வொரு வீட்டில் செல்லு இல்லாமல் வந்து இருக்குது இருக்கலை யாரும் ஏனால் எல்லோருமே அதைதான் அதிகம் யூஸ் பண்ணுறதால அதுக்குன்னு வந்து சார்ஜ் போடுறதுக்கும் மின்சாரம் தேவைப்படுது க்ரை மாவு அரைக்க இப்போது வந்து நம்ம ஒரு அவசரத்துக்கு எங்கேயும் வெளியில் போக முடியலைன்னா கூட தேவையான வந்து இப்போ கிரைண்டரு போட்டு மாவரச்சி என்ன செய்கிறாங்க அதுக்கு ஃபிரிட்ஜில் வைக்கணும் அதுக்கு ஃபிரிட்ஜுக்கும் வந்து கரண்டு தேவைப்படுது அதேமாதிரி சட்னி அரைக்கிறதுக்கும் ஒரு சாஸ் சாம்பார் வைக்கவும் லேட்டாக ஆகுதுன்னா கூட ஒரு சட்னி டக்குன்னு அரைக்கிறதுக்கு வந்து மிக்ஸி தேவைப்படுது அதுக்கும் கரண்டுதான் தேவைப்படுது அந்த காலத்தில் வந்து இப்போது வந்து ஒரு நிகழ்ச்சி இப்போ வெளியில் யாரும் அதிகம் படமெலாம் பார்க்கறதுக்கு போவது கிடையாது வீட்டிலேயே வந்து டிவி வச்சுருந்திருக்குறாங்க அப்போது அந்த டிவி போட்டு பார்க்கணும் நம்மளுக்கு பொழுதுபோக்காக இருக்கணும்னா அப்புறம் வந்து அதுக்கு வந்து மின்சாரம் தான் தேவைப்படுது அப்புறம் வந்து தெரு கொழாயில் தான் தண்ணி பிடிச்சின்னு எல்லொரும் வந்து தேவையான தண்ணி பற்றாது இருக்கிற தண்ணி மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறதால இப்போ வீட்டிலயே என்ன செய்கிறாங்க எல்லோரும் வந்து நீர் மோட்டரு போட்டு வெச்சுக்கிறாங்க தேவையான போது தண்ணி அதுக்கு வந்து மின்சாரம் தான் இப்போ லேப்டாப் வந்து லேப்டாப்பு இன் இன்வெட்டரு கம்ப்யூட்டரு ஃபிரிட்ஜி மொத்தமாகவே இது எல்லாம் வந்து இது இதுக்கு எங் பொதுவாகவே வந்து கரண்ட்டு தான் இதுக்கு தேவைப்படுது அதேமாதிரி விவசாயத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து பயிர் வைச்சாங்கன்னா ஏரி பாசனம் நைட்டில் எல்லாம் கண் முழிப்பாங்க தொன்மை இது மாதிரிதான் வந்து தண்ணி கிடைக்கும் கிடைக்காம போகும் ஆனால் இப்போ வந்து ஒரு மோட்டரை கண்டுப்பிடிச்சிட்டாங்க கரண்டு சிவப்பு பட்டன் தட்டினவொன்னே எந்த நேரம் வேணாலும் எப்பவாக இருந்தாலும் எந்த பயிர் வேணுனாலும் எப்டி வேணாலும் வச்சுக்கலாம் விவசாயிகள் அதனால் பொதுவாகவே வந்து ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமாக ஒரு தேவைப்படுவது வந்து மின்சாரம் ரொம்பவே தேவைப்படுது